கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மான் அந்த மாவட்டத்தில் வேலைக்கு பசிக்கும் எந்த ஒரு பஞ்சமும் வந்தது இல்லை விவசாயம் தொழில் சுய தொழில் மக்கள் அரசு வேலை எல்லாம் அற்புதமாக இருக்குது ஆனால் என்ன கவுர்மெண்ட் வேலை கிடைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வராது பெரும்பாலும் அரசு வேலைகள் தான் விரும்புறாங்களே ஏன்னா அது தான் கடைசி வரைக்கும் கூட வரும் அப்டின்னு தனியார் வேலையெல்லாம் சில பேர் செய்கிறாங்க பேங்கில் ஒரு நெட் சென்டர் வச்சோ தனியாக அதை இது பண்ணுறாங்க பட் தொழில் விவசாயம் தான் நம்மளுக்கு கை குடுக்கும் கவுர்மெண்ட் வேலை தான் கடைசி வரைக்கும் நிலைக்குன்னு நிறையா பேர் கவுர்மெண்ட் வேலையை தான் மக்கள் விரும்புறாங்களே அதே போல் தனியார் வேலையை விட கவுர்மெண்ட் வேலைக்கு தான் வேல்யூ அதிகம் அந்த மாதிரி வேலையின்மையும் அதிகமாகிட்டே போகுது வேலையும் அவ்வளோவா யாருக்கும் சீக்கிரத்தில் கிடைக்கறது இல்லை அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சா நல்லதா இருக்கும் ஆனால் கள்ளக்குறிச்சியில் வேலைவாய்ப்புகள்லாம் பஞ்சம்னு வந்தது இல்லை அப்போ அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது ஸோ என்ன பண்ண முடியும் ஆனால் கண்டிப்பாக கள்ளக்குறிச்சியில் என்றைக்காவது ஒரு நாள் வேலைக்கு பஞ்சம் வர்ற நிலம வரும் அந்தளவுக்கு இது கள்ளக்குறிச்சி டெவலப் ஆகும் டெவலப் ஆக்கிடுவோம் ஆ எல்லாம் ஒரு நம்பிக்கை தான்